நான் மார்னிங் வந்து ஸ்விக்கி ஆப்பில் ஃபுட்டெலாம் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஆனால் இப்போ அது என்னால் ரிஸீவ் பண்ண முடியாது ஏனால் இப்போ நான் அர்ஜென்ட்டாக வெளியே கிளம்பறன் ஸோ ஃபுட்டு ரிஸீவ் பண்ண முடியாததுனால நான் வந்துட்டு ஸ்விக்கி ஆப்பில் ஹோமில் போய்ட்டு ஆடர் ஹிஸ்ட்ரியில் இருக்க எல்லா ஆடருமே வந்துட்டு நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன்